எங்கள் ஊர் சைடுடில் நிறைய மலைக்கோயில்லாம் இருக்கு அங்கே வந்து அவய்ங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அவய்ங்க என்னென்ன பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்குறத வந்து கல்வெட்டில் வந்து அவய்ங்களா செதுக்கி வச்சுருப்பாங்க அதுக்கு அப்புறோம் வந்து இங்கே இந்துக்கள்லாம் வந்து இந்த ஆடி அம்மாவாசை தைப்பூசம் அது பௌர்ணமி சைடு அப்போலாம் வரும் போது இந்த காவடி எடுத்துகிட்டு வரது அலகு குத்துகிறது இது மாதிரி இது மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஷ்டின்ஸ் வந்து எவரி சண்டே வந்து அவங்களும் சர்ச்சிக்கு போய் அவங்களோட கடவுளை வந்து வழிபடுவாங்க அதே மாதிரி முஸ்லீம் வந்து அவங்களும் அவங்க கோயிலுக்கு போய் அவய்ங்களுக்கு என்ன வழிபாடுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க இது மாதிரி அவய்ங்க அந்த காலத்தில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க அவய்ங்க யூஸ் பண்ண கத்தி அவய்ங்க யூஸ் பண்ண பாத்திரோம் அவய்ங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க அதெல்லாம் வந்து கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி தமிழை வளர்க்குற முற தமிழ் ரிலேட்டடான நிறைய கற்சிப்பங்கள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறோம் ஒரே கல்லில் நிறைய சிற்பங்களை செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் வந்து இந்த பாத்திரம்லாம் இல்லாத போது அவய்ங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்குறத வந்து அவய்ங்க பண்ணியிருக்காங்க